நாங்கள் வந்துங்க நண்பர்கள் கூ கூட சேர்ந்துங்க நாம இந்த மலைக்கெல்லாம் நீலகிரி மலைக்கெல்லாம் போவங்க அங்கே போய் அதை நண்பர்கள் கூடலாம் பேசிகிட்ருக்கிறபோது அதை பக்கத்தில் வந்து எதா அவக வந்தப்போ இவக ஒன்று பேசும்போது அவக இப்போ ஒன்று பேசும்போது ஒன்னுக்கொன்று கை வைக்கிற சூழ்நிலையெல்லாம் வருங்க அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவங்க வேண்டாங்க ஆளாளுக்கு பேசாதிங்க அவன் ஒன்று பேசி நாங்கள் ஒன்று பேசி பிரச்சன பெருசாகிக்குங்க வேண்டாங்க நீங்கள் பேசுனதும் போதும் நாங்கள் பேசுனதும் போதுங்க எல்லாம் சமாதானமாக போயிட்லேங்கே அனுசரித்து கூட்டிட்டு வருவேங்க இல்லை அப்படியெல்லாம் ஒன்னுக்கொன்று அடிக்கிறபோது என்னாகுங்க அவிங்க அடித்து நாங்கள் அடித்து பிரச்சன பெருசாக போகுங்க எங்களை எதோ கூட வந்த பசங்கள் எதோ ஒன்று பார்த்துட்டு பேசுவானுங்க அப்பறம் அவங்களுக்கும் அது பொறுக்காதுங்க என்னடா நீ இப்படி பேசுறீயா அடிக்க வருவானுங்க நாமளும் வந்து திருப்பி அடிக்க போனால் ஒன்னுக்கொன்னு அடிச்சு அதில் பெருசாயிக்கும் வேண்டாங்க அவங்கள சமாதானம் பண்ணி இவங்கள சமாதானம் பண்ணி எப்படியும் கூட்டிட்டு வர வேண்டியதுதானுங்க பிரச்சனை அப்பறம் ஒன்னுக்கொன்னு அடித்து பெருசாயிருச்சுனால் அப்பறம் எல்லா மண்டை உடஞ்சி கை முறிஞ்சு கால் முறிஞ்சு அப்பறம் அவங்களும் அடிக்கிறபோது அப்புறம் இவங்களும் அடிப்பானுங்கள்ல அதனால் இப்படியெல்லாம் நடந்திருக்குதுங்க இப்படியெல்லாம் நாம் திரும்பி வந்திருக்குறங்க